விவசாயிகளினுடைய தற்கொலையை தவிர்க்க உதவும் வந்து ஹெல்ப் லைன்கள் வந்து இருக்குது பத்து எழுவத்தி ஏழு எங்கள் ஊர் பகுதிலெலாம் வந்து கிராமம் கிராமத்துங்கிறனால ஒரு யூனியனுக்கு ஒருங்கிற ஒன்று ஒரு மையம்தான் ஆலோசனை மையம் இருக்குது ஆனால் இருக்குது ஆனால் தூரமாக இருக்குது அவங்க வந்து விவசாயிங்கள் வந்து அவங்கள ஆலோசனை மையத்தில் கேட்டுதான் அவங்க வந்து விவசாயம் ப இது பயிரிடு செய்வாங்க இருந்தாலும் ஒரு சில பயிர் இது எடுக்கிறப்ப வெள்ளாமை எப்படி சொல்றேன்னா ஒரு பயிரை முதலீடு செய்யறாங்கன்னு வச்சுக்கொங்க திடீர்ன்னு மழை பெய்ஞ்சிதுன்னா அது வந்து அழிஞ்சு போயிடும் வெயில் காலத்தில் அது கருகி போயிடும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படு ஏற்பட்டிருது அவங்க என்னதான் எந்த ஒரு பயிர் விளையுது முதலீடு செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து விவசாயிங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஒரு சில சமயத்தில் ஏற்படுது அவங்க அப்போ வந்து அவங்களுடைய துன்பத்தை வந்து அவு அவங்க வந்து அந்த துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அதனால அதுக்கு வந்து எல்லையே கிடையாது